ஆ ஹலோ சார் வணக்கம் சார் நான் இப்போ வந்து திருவாரூர்லேந்து சென்னைக்கு போகலான்னு நினைக்கிறேன் சார் ஸோ எனக்கு ஒரு ரெண்டு நாள் வேலை இருக்குது சென்னையில் அதனால் எனக்கு ஒரு கேபு இல்லைனா ஒரு உங்களால் முடிந்த ஒரு வெஹிக்கிளை எனக்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா சார் இப்போ எதனாலனா இங்கேயிருந்து நான் சென்னை போய்ட்டு சென்னையில் எனக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல வேலை இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெண்ட்டு கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் எவ்வளோ ரெண்ட்டு ஆகும் எங்களால் வர முடியுமா முடியாதாங்கிறது மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா சார் ஆமாம் சார் நான் வந்து செ திருவாரூர்லேந்து சென்னை போய்ட்டு அங்கேயிருந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது சார் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒர்க் இருக்கும் சார் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பட் எவ்வளோ வருதோ அதுக்கான ரெண்ட்டை கொடுத்துட்றேன் சார்